ஸ்கூல் படிக்கும்போது பெருசாக எங்கேயும் போன மாதிரி இல்லை காலேஜ் ம காலேஜ் யூஜி பிஜி எல்லாம் படிக்கும்போது கர்நாடகா கேரளா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கற ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு கொல்லிமலை இந்தமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா பக்கமும் டூர் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துருக்கோம் நினைவுகள்னு பார்த்தீங்கன்னா யூஜி படிக்கும்போது பசங்கள்லாம் டிரெயினில் கிளம்பி ஜாலியாக வந்து கோவா வரைக்கும் போனோம் கர்நாடகா போய் கர்நாடகாலேருந்து ஜோக் ஃபால்ஸ்னு ஒரு இடம் பார்த்தோம் அது அங்கே லேசர் லைட்ஸ் ஷோ பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மூமென்ட் ஃபஸ்ட் டைம் அந்த லேசர் லைட் ஷோ பார்த்தோம் அது அது ஒரு மறக்க முடியாத நினைவு அப்புறம் வந்து அங்கேயிருந்து அப்படியே கோவா ஃபஸ்ட் டைம் கோவா அந்த பீச் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போனது மைசூர் பாலஸ் அந்த குக் சிக்மங்களூர் கூர்க் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே கர்நாடகாவில் இருக்கற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஒன்ஸு விசிட் பண்ணியிருக்கோம் எஸ் அப்புறம் யூஷுவலா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் பக்கத்தில் நம்ம நம்ம டெஸ் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நிறைய ரெண்டு மூ நிறைய டைம் போயிட்டு வந்துருக்கோம்